எனக்கு என் பாட்டி வீடுனால் ரொம்ப பிடிக்கும் அங்கே போனால் என்னோட சொந்தக்காரங்கள்லாம் இருப்பாங்கள் என்னை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துப்பாங்க நான் நிறையா ஹாப்பியாக இருப்பன் அங்கே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்னோடய ரிலேஷன்ஸ் எல்லாமே அங்கே இருப்பாங்கள் என் அக்கா என் அண்ணா குழந்தைங்க நிறையா ஹாப்பியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து எனக்கு என் வீடும் ரொம்ப பிடிக்கும் நான் எப்பவுமே எங்கே இருந்தாலுமே கரெக்டாக என் வீட்டுக்கு வந்துடணும் எனக்கு அவ்வளோவா வெளியே ஸ்டே பண்ணுறதுலாம் பிடிக்காது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் என் வீட்டுக்கெலாம் இருந்தாலும் அதுக்கப்புறமேட்டுக்கு எனக்கு சென்னை போகணுன்னு ரொம்ப ஆசை அதுக்கப்புறம் பெங்களூர் போகணுன்னா ரொம்ப ரொம்ப ஆசை என்னோடய ஆசைன்னா பெங்களூர் போகணும் அந்த இடத்த ஃபுல்லா சுற்றி பார்க்கணும் அங்கேயே செட்டில் ஆகணும் அப்படின்ற ஒரு சின்ன ஆசைலாம் இருக்கும் ரொம்ப அழகான ப்ளேஸ் கரெக்டாக அந்த ஒர்க் அப்படின்லாம் போனால் ஜாலியாக இருக்கும் எனக்கு இந்தமாதிரி இடல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த இடத்தலாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் தோணுச்சு அதனால் ஷேர் பண்ணேன் தேங்க்யூ